எங்கள் ஊரில் ஒரு அண்ணனுக்கு பாம்பு கடிச்சிருச்சி அப்போது வந்து அவர் நூறுநாள் வேலை செஞ்சுட்ருந்தாங்க அப்போது வந்து சைடில் வாய்க்காலில் எதுவுமே தெரியவே இல்லை திடீர்னு பாம்பு கால் வைச்சோன்னே அந்த பாம்பு டக்குனு கடிச்சுடுச்சி உடனே அவங்க வந்து மேலெலாம் ஒரு கொஞ்சம் மாதிரியாயிட்டு அதனால அவங்க மேலே வந்து வாழை பட்டையை வச்சு இலையெல்லாம் அரைச்சு போட்டாங்க கொஞ்சம் நேரம் அவங்கள படுக்க வச்சுட்டு நாட்டு மருத்துவம் அதெலாம் செஞ்சாங்க அதனால அவங்க எதுவுமே சரியா போகல அதனால உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனோம் அவங்க அழைச்சிட்டு போனோடன்னே அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்திருக்கலாம் ஏன் இவ்வளோ லேட்டாக கொண்டு வந்திங்க இது வந்து விஷ நாகம் அதனால கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம் அவங்கள வந்து காப்பாற்றிக்க முடியாது கஷ்டம் அதனாலே அவர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து சிகிச்சை எடுக்கிறோம் அதனால நல்லா பா அவர்களுக்கு கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணுறோம் அதனாலே நீங்கள் கடவுளை வேண்டுங்க பார்த்து இனிமேல் எங்கே எங்கே போனாலும் பார்த்து போங்க பார்த்து வேலை பாருங்கள் அதனாலே பாம்பு பாம்புனால் விஷ பாம்பு ஊரில் வந்து எல்லோரையும் அதிகமாக பாம்பு எங்கள் ஊர்லெலாம் இருக்குது அதிகமாக எல்லோரையும் கடிக்குது அதனால உங்கள் ஊரில் தான் அதிகமாக பாம்புனால் அதிகமாக இருக்குது நிறைய பேர் இறந்து போகிறாங்க அதனால ஜாக்கிரதையா இருங்க பாம்புலேருந்து உயிர் தப்பிச்சுருங்க பாம்பெலாம் இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவங்க வந்து எல்லாம் பிடிச்சிட்டு போய்விடுவாங்க அதனால ஜாக்கிரதையா இருங்கள் பாம்பபெலாம் கடிச்சவொடன்னே வந்துடுங்க அதனால உங்கள் ஊரில் எல்லோரையும் வீட்டில் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்கள் குழந்தைங்கள்லாம் அதேமாரி நிறையா குழந்தைங்களையும் அந்தமாரி பாம்புனா கடிச்சுருது குழந்தைங்களாம் சின்ன சின்ன கொழந்தைங்களாம் அப்படியே ஒன்று இறந்து போய்டுதுவோ தாத்தா பாட்டி எல்லாம் அவங்களால முடியாமல் போய்விடுது அதனால ஜாக்கிரதையா இருங்கள் பா வெளில எங்கேயும் அவ்வளோவா போகாதிங்க நைட்டில் வெளில போகிறதுனால எல் எல்லோரையும் அதிகமாக பாம்பு கடிக்குது அதனால நைட்டில் அவ்வளோவா வெளில போகாதிங்க நைட்லையும் எதுவும் வயலுக்கு போனாலும் டார்ச்சு லைட்டு ஒருத்தவங்க ரெண்டு பேர் சேர்ந்து போங்க ஒருத்தவர்களுக்கு அடிப்பட்டாலும் ஒருத்தவங்க அதை அடிச்சிடலாம் அதனால நைட்டில் யாரும் எல்லாம் வெளில போகாதிங்க நை வா நைட்டில் எங்கேயாது வாய்க்கால் தண்ணி பாய்ச்சணுன்னாலும் சீக்கிரமா போய்விட்டு சீக்கிரமா ஒரு பெரிய டார்ச்சு லைட்டு வச்சிகோங்க அதை எடுத்துகிட்டு போறதனால கொஞ்சம் தவிர்க்கலாம் ஒரு குச்சி வச்சிருங்க அது வந்தாலும் அடிச்சுருங்க ஜாக்கிரதையா போய்விட்டு ஜாக்கிரதையா வந்துடுங்க